பொதுவாக அந்த காலக்கட்டத்தில் பெண்கள் சாதிக்கிறதுங்கிறது வந்து பெரிய சவாலாக இருந்துச்சு இப்போ கல்பனா சாவ்லா சுனிதா வில்லியம்ஸ் ராக்கேஷ் சர்மா இவங்கலாம் வந்துவிட்டு சாதித்தத வந்து நான் ரொம்ப பெருமையாக எடுத்துக்குவேன் இவங்கள்லாம் இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்க்க வந்தவங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இவங்க பெண்கள் வந்து அதிகமாக வெளியில் போகாமல் இருந்த காலத்தில் இவங்க நம்ம பூமியை விட்டு வெளிலேயே போய்விட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இந்தியாவுக்கும் ரொம்ப பெருமை சேர்த்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்